ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கனா நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்காக அத்தானி டூ ஈரோடு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்டி டூ கிலோ மீட்டர்ஸ் அதில் பஸ்ஸில் டிராவல் பண்ணிணேன் அதில் பஸ்ஸில் பார்த்திங்கனா இது ஸீ ஸீட் ஸீட்டெல்லாம் கம்ஃபர்ட்டபிளாக இருந்துச்சு அதில் ஜன்னல் அப்புறம் அந்தரான ஸீட்டுக்கு உண்டான ஸ்பேசிங் கால் வைக்கிறதுக்கு அந்த முன்னாடி ஜ ஸீட்டுக்கும் என்னோட ஸீட்டுக்கும் உண்டான ஸ்பேசிங்கெலாம் கம்ஃபர்ட்டபிளாக இருந்துச்சு அப்புறம் ஜன்னல் பஸ் நீட்டாக வைச்சுருந்தாங்க அப்புறம் இதில் ஒரு ஃபார்ட்டி டூ கிலோ மீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணேன் இதுல ஆல்மோஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாஃப்ஸ் வந்து இதில் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளாகவும் இருந்துச்சு ரஷ்ஷான டைமில் டிராவல் பண்ணாமல் ஆஃபீஸ் டைமில்தான் டிராவல் பண்ணங்காட்டி எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் கூட்ட நெரிசல் இல்லாமும் போக போறதுக்கு கம்ஃபர்ட்டபிளாக இருந்துச்சு